இப்போ ஃப்யூச்சர்ல பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி வந்து இருக்குமா இருக்காதான்றதே டவுட்டாக இருக்குது ஏன்னா நிறையா இடத்துல வந்து இப்போ தமிழ்மொழியை எடு எடுக்கிறாமாதிரி பேசிகிட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் இப்போ நிறையா வந்து இருக்குது இப்போ தமிழ்மொழியெலாம் நம்ம நிறையா பேச வைக்கணுன்னா எல்லா தமிழ்நாட்டில ஃபுல்லாக இடத்துலையுமே தமிழ் படிக்க வைக்கணும் தமிழ் படிக்க வச்சாதான் தமிழ் நம்ம வந்து ஃப்யூச்சர்ல வந்து பாதுகாக்கப்படுது பாதுகாக்க முடியும் அதேமாரி அரசியல் தலைவர் தலைவர்கள்கிட்டையும் சொல்லணும் நம்ம இதுமாரி தமிழ் வந்து வளர்க்கணும் அப்படின்னுட்டு தமிழ் வந்து நம்மளுடைய பாரம்பரிய மொழி தமிழ்லேர்ந்துதான் நிறைய மொழியெலாம் வந்துச்சின்னு சொல்கிறாங்க அப்படியாபட்ட தமிழை நம்மளால் பாதுகாக்க முடியலன்னா எப்படி தமிழை பாதுகாக்கணும்னா நம்ம வந்து எல்லாருமே தமிழ்ல படிக்கணும் தமிழ்லே பேசணும் இப்போ நம்மளுடைய ஆட்சிலாம் முறையெலாம் கூட பாத்தீங்கன்னா எல்லாமே தமிழ்லதான் இருக்கணுமே தவிர இங்கிலீஷ்ல ஹிந்தியில அதுமாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில பிறந்துட்டு நம்ம தமிழ்லே பேசலைன்னா எப்படி தமிழ்லதான் பேசணுமே இப்போ ஃபுல்லாக நம்ம தமிழ் தமிழ்ல வந்து பாது பாதுகாக்கணுன்னா நம்மதான் பாதுகாக்கணும் இளைஞர்களாகிய நம்மதான் பாதுகாக்க வேண்டும்